ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே ஓகே போகலாம் மேடம் ஒன்னும் பிரச்சின இல்லை ஓகே சரி ஓகே ஓகே மேம் இப்போ நீங்கள் எத்தனை பேர் வரிங்க உங்களுக்கு எந்தமாதிரி எந்தமாதிரியான கேப் மேம் வேணும் எத்தனை பேர் வரிங்க அஞ்சு பேருங்களா அப்படிங்களா அப்போ நீங்கள் ஒரு நாள் வாடகை போட்டுக்குறிங்களா மேம் ஏன்னா ஒரு நாள்னா உங்களுக்கு ஃபுல் டே வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் கார் வாடகை வந்து மூவாயிரம் மேம் நீங்கள் அதுக்கு தனியாக வந்து ட்ரைவருக்கு ஒரு நூறுபாய் இரநூறுபா கொடுத்தா போதும் ஒரு நாள் வாடகை வந்து மூவாயிருபா ஏன்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் போயிட்டு உடனே வர்கிறதா இருந்தால் பிரச்சினை இல்லை நான் கிலோமீட்ரு சார்ஜஸ் வாங்கிக்குவேன் நீங்கள் ஒன் டே ஃபுல்லா இருக்கணுங்குறிங்க இல்லையா அதனால ஒரு த்ரீ தௌசண்ட் ஆகும் மேம் ஆ ஆ சரி மேம் இப்போது நீங்கள் ம் ஆ அனுப்பி விடுவோம் மேம் ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் நம்ம நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கிட்டக்கதான அதனால ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் நீங்கள் சிங்கிள் போயிட்டு கூட நீங்கள் திரும்பி அகைன் என்ன என்ன கூப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு திரும்பி கார் அரேஞ்ச் பண்ணி விடுவேன் மேம் ஆமாம் ஆமாம் மேம்

ஓகே ஓகே மேம் நாங்கள் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவே நாங்கள் ரீச் ஆகிடுவோம் மேம் உங்கள் அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணிடுங்க நாளைக்கா மேம் என்க்கிறை மேம் நீங்கள் போகிறிங்க சரி ஓகே மேம் அப்போ நீங்கள் எனக்கு இப்போயே புக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு இன்ஷியலா ஒரு அமௌண்ட் மட்டும் நீங்கள் எனக்கு செண்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் நேமில் இந்த கார நான் புக் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா நீங்கள் இன்ஷியலாக அமௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எனக்கு செண்ட் பண்ணுங்க உங்கள் அட்ரஸ்ஸை எனக்கு செண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே ஓகே ஓகே மேம் நான் உங்களுக்கு அனுப்ச்சிவிட்றேன் ட்ரைவரோட நம்பரையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுறேன் மேம் நீங்கள் ம நாளைக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு நீங்கள் ட்ரைவரை கூட கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க ரீச் ஆகிடுவாங்க சப்போஸ் இன்கேஸ் எதுவும் ரீச் ஆகல அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணுங்க சப்போஸ் அவங்களும் கால எடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க மேம் ஓகேங்களா எங்கள்கிட்ட இருக்கிற ட்ரைவர்ஸ் எல்லாருமே நல்ல ட்ரைவர்ஸ் தான் இல்லை நீங்கள் வேணால் நீங்கள் மாயாவரம் சரவுண்டிங்கில் கேட்டுப்பாருங்க எங்கள் ட்ராவல்ஸ் பெஸ்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லுவாங்கள் ஏன்னா நாங்கள் வந்து நல்ல ட்ரைவர்ஸ் தான் மேம் போடுவோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் செண்ட் பண்ணிடுங்க மேம் யா யா ஓகே ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம்